ச சார் வணக்கம் சார் சார் இல்லை சார் நம்ம ஆன்லைன்ல ஃபர்னிச்சர்லாம் தேடிகிட்ருக்கும் போது உங்கள் நம்பர் ஷாப்போட நம்பர் பார்த்தேன் ஸோ அதுக்கு தான் சார் கால் பண்ணேன் சார் நம்ம இப்போ தான் சார் வீடு ஓகே சார் இப்போ தான் நம்ம வீடு இப்போ தான் கிரகப் பிரவேசம் பண்ணோம் சரி வீட்டுக்கு அதுதான் ஒவ்வொரு பொருளாக நம்ம வாங்கலாம் அப்படினு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிகிட்ருந்தேன் சார் அதுதான் பார்த்தோன்னே உங்களுக்கு கூப்பிட்டேன் சார் சார் இப்போ நம்ம க ஓகே சார் நம்ம கடை இப்போ எங்கே சார் லொகேஷன் ஆயிருக்குது ஓகே ஓகே சார் இப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மேட்டர்ஸ் வேணும் சார் அதுக்கு அப்புறம் காட்டு வேணும் கட்டில் வேணும் நமக்கு காட்லு கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஆறே கால் மெத்தையும் ஒரு ஆறுக்கு ஆறே கால் இலவம் பஞ்சில் வேணுங்க சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட் இருக்கில்ல டிவி யூனிட்டு வேணுங்க சார் அப்புறம் டைனிங் டேபிள் தேவைப்படுது சார் அப்புறம் ட்ரஸ்ஸிங் டேபிள் ஒன்று ஓகே சார் காம்போ ஆஃபராக நமக்கு இதெல்லாமே ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ள எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்குளா சார் ஓகே சார் இப்போ தேக்குலெல்லாம் இருக்குதுங்குளா சார் கட்டில் ஓகே சார் ஓகே சார் இப்போ அதே மாதிரி நம்ம ட்ரஸ்ஸிங் டேபிளு இது எல்லாமே தேக்கில் கிடைக்குங்களா சார் இல்லை உட்டில் கிடைக்குங்களா ஓகே ஓகே ஓகே சார் இப்போ அதுதான் சார் நம்ம வீடு கிரகப் பிரவேசம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா சார் நம்ம அதே மாதிரி ஒய்ஃப்க்கு வந்துட்டு அந்தப் பெரிய ட்ரஸ்ஸிங் டேபிள் மட்டும் கொஞ்சம் பெருசாக வேணுங்க சார் இப்போ அது என்ன ப்ரைஸ் சார் வரும் இப்போ நம்ம ஆறுக்கு ஆறே கால் கட்டில்னால் அது என்ன ப்ரைஸ் வரும் ஓகே சார் ஓகே சார் இப்போ இந்த சோஃபாலாம் எதுவும் கிடைக்குங்களா சார் நம்ம கடையில ஓகே சார் சரிங்க சார் இப்போ நம்ம இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரதுக்குள்ள இந்த கட்டில் இந்த சோபா இந்த ப்பா ட்ரஸ்ஸிங் டேபிளு இந்த டைனிங் டேபிளு இது எல்லாமே ஒரு ஒரு ஐம்பதாயிரதுக்குள்ள நம்மளுக்கு கிடைக்குமா சார் உங்கள் ஷாப்ல

ஓகே சார் ஓகே சார் இப்போ காம்போ தான் சார் போயிகிட்ருக்குங்க

சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் சொன்னீங்கன்னால் பண்ணி கொடுப்பீங்களா சார் சரிங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் உங்கள் அதே மாதிரி பார்த்து பண்ணி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக வர்றேன் சார் நம்ம ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருங்க சார்

ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இல்லை சார் இது மட்டும் தான் சார் போதும் போதுங்க சார்

சரி ஓகே சார் அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரதுக்குள்ள வந்து வாங்கிட்டு வந்துர்றேன் சார் நான் வந்துர்றேன் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்